நான் வந்து வரைவதற்கு என்னென்ன யூஸ் பண்ணுவேன்னா சார்ட்டு கலர் பென்சில் பென்சில் ஸ்கேலு எரேசரு பெயிண்டிங்கு அப்புறம் வந்து ஸ்கெச்சி அப்புறம் ஸ்கலர் கெச்சி கலர் கெச்சி இதல்லாம் யூஸ் பண்ணுவேன் அதல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதல்லாம் வெச்சி வரைவோம் பொருட்கள் அந்த பொருட்களை தான் நாங்கள் வந்து வரைவதற்கு பயன் படுத்துவோம் அது வந்து என்னென்ன ப்ராண்டுன்னு பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச ப்ராண்டுலாம் வந்துன்னா நட்ராஜ் பிடிக்கும் அப்புறம் வந்து அப்சரா பிடிக்கும் அப்புறமேட்டுக்கு வந்துன்னா வேறு என்ன ப்ராண்ட் அதனால் நல்ல குவாலிட்டியாக இருந்தால் அந்த ப்ராண்டுங்கள்லாம் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா இப்போ வந்து பென்சில் ஸ்கேலு எரேசர்லாம் நாங்கள் வந்து எங்கே வாங்குவோம்னா எங்களுடைய சூப்பர் மார்க்கெட் கடையில் தான் வாங்குவோம் நாங்கள் போனோம்னா அங்கே வந்து எப்பவும் நாங்கள் அங்கே வாங்குறதுனால நாங்கள்லாம் போனோம்னா இவங்க வந்து பென்சிலு ஸ்கேலு இதலாந்தான் வாங்குவாங்க அப்டின்னு சொல்வாங்க இப்போ வந்து நாங்கள் வந்து அதோட விலைலாம் பார்த்தோம்னா நாங்கள் எங்களுடைய சூப்பர் மார்க்கெட்டில் எங்கள் ஊரில் வந்து சூப்பர் மார்க்கெட் இருக்கும் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் வந்து வெலை வந்து எப்பவும் குறைவாதான் இருக்கும் என்னை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னை என்னை பொறுத்த வரைக்கும் குறைவாதான் இருக்கும் ஏன்னா வந்து நான் வந்து வாங்க போகும்போது வந்து இந்த பென்சிலு இந்த ஸ்கேலு இதில் அதல்லாம் பார்த்திங்கன்னா குறைவா இருக்கும் ஆனால் இந்த பெயிண்ட்டு அதல்லாம் வாங்கணும்னா வெலை வந்து ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ அதல்லாம் வாங்கி நம்ம ஒரு சார்ட் வெச்சி அதல்லாம் நம்ம வெச்சி வரைஞ்சோம்னா அது வந்து பார்க்க வந்து ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பெயிண் நம்ம ஒரு ஒரு படம் வரையணும்னா அதுக்கு வந்து இவ்வளோ தேவைப்படுதா அப்படின்லாம் நான் நானே கேள்வி நானே உணர்ந்துக்குறேன் ஒரு படம் சாதாரண படம் வரைய இவ்வளோ தேவைப்படுது ஆனால் வந்து நம்ம என்ன நம்ம சாதாரணமாக பென்சிலில் வரைஞ்சிவுட்டுல்லான்னு வைச்சிக்கோங்க ஆனால் அதுக்கு வந்து கலர் பெயிண்டு அடித்து பாருங்கள் அது வந்து நீங்கள் அதுக்கு ஒரு சாட் பெரிய சார்ட்ல நீங்கள் இதல்லாம் பண்ணி அதை வந்து ஒரு கலர்ஃபுல்லாக பெயிண்ட்டடித்து ஒரு கலர்ஃபுல்லாக பண்ணி பாருங்கள் அது வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அதை நீங்கள் வீட்ல வீட்லேயோ எங்கேயாவது ஒன்றை எடுத்துன்னு போய் இதுவா சூப்பராக இருக்கே எப்படிடி வரைஞ்சே எப்படிடி அப்டின்னு சொல்லி கேட்பாங்க நான் வந்து ஸ்கேல் பென்சில் வெச்சிதான்டி வரைஞ்சேன் அப்படிலாம் சொல்லி இருக்கேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வரைஞ்சே அந்த பெயிண்டிங்கை எங்கேடி வாங்கின அப்படிலாம் என் ஃப்ரெண்டு கேட்டு இருக்காங்க நான் வந்து வாங்குகிற கடையில் வந்து குவாலிட்டி அதிகமாக இருக்கும் அந்த ஆனால் வந்து அந்த கலர் பெயிண்டிங்குலாம் வந்து ரேட் அதிகந்தான் ஆனாலும் எனக்கு வந்து அதல்லாம் கொடுத்தா நம்ம ட்ராயிங் வந்து கொஞ்சம் வரைகிற வரைகிறோம்ல அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்டின்னு சொல்லிட்டு அதல்லாம் நாங்கள் வந்து பெயிண்டிங்குலாம் அடிக்கிறதுனால அது வந்து குவாலிட்டி அதிகமாக தெரியறதுனால சூப்பராக இருக்கும் வரைஞ்சதெல்லாம் வந்து அதனால நாங்கள் வந்து எப்பவும் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் தான்டி வாங்குவேன் அப்படிலாம் சொல்லிடுவேன் என் ஃப்ரெண்டு எனக்கும் வாங்கிட்டு வாயேன்டி அப்படிலாம் சொல்லி இருக்காள் என் ஃப்ரெண்டு என்ன எனக்கு கொஞ்சம் அஞ்சு இந்தமாதிரி கலர் பெயிண்டிங்குலாம் அடித்து குட்றீ நல்லா இருக்குது அப்படிலாம் சொல்லி இருக்காங்க அதனால நான் வந்து இந்த ஸ்கேல் பென்சில்ல வெலைலாம் வந்து கம்மிதான் நான் வந்து இப்போது வந்து ஸ்கேலு பென்சில் எல்லாம் வாங்கினா என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் கூட சேர்த்துதான் வாங்குவேன் ஏன்னா வெலை தான் கம்மியாக இருக்குதுல அப்டின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காகவும் நான் வந்து ரேட் கம்மியாக இருக்கிறதுனால நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்டின்னு சொல்லிட்டு நான் ரெண்டு ஸ்கேலு ரெண்டு பென்சிலு எதுனா வாங்கிட்டு போவேன் இப்போ பென் வந்து ப்ளூ பென்னு என் ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து ஒரு நாலஞ்சு பேர் கேக்கிறதுனால என் பேகில வந்து எப்பவும் வந்து ஒரு அஞ்சு பென்னு ஆறு பென்னு இருக்கும் அதனால் வந்து என் பேகில வந்து எப்பவும் அதிகமாக தான் இருக்கும் பென்னு பென்சிலு ஸ்கேலுலாம்